இப்போ இந்தியானுடைய மருத்துவம் பார்த்தீங்கனா முதல்ல இருந்தத விட இப்போ எவ்ளோவோ பரவால்ல முதல்லலாம் ஒரு டிஸ்ட்டிக்கு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலு தான் இருக்கும் இப்போ ஒவ்வொரு வில்லேஜுக்கும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு நிறைய க்ளீனிக்குலாம் வந்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான டெவலப் ஒன்று இருக்கு அது மட்டுமில்லாமல் நிறைய டெக்னாலஜியும் வந்தனால எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குணப்படுத்திடுறாங்க எலும்பு முறிவு எல்லாமே ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்தில் ரெடி ஆயிருது முதல்லலாம் சித்த மருத்துவத்துக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருந்துச்சு இப்போ எல்லாமே சீக்கிரமாக ரெடி பண்ணிடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு போனாக்கூட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நிறையா அமௌண்ட் வாங்குறாங்க ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த பார்த்து பண்ணி தான் ஆக வேண்டிய நிலம வருது இதே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க ரொம்ப முடியாத சுச்சிவேஷன் காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தாவோ இல்லை உயிர் காப்பாற்ற முடியாமல் இருந்தாவோ என்னால் முடியாது எடுத்துரு போய்ருன்னு சொல்லிடுறாங்க இதே நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னா செ நம்ம செலவு பண்ணி தான் ஆக வேண்டியாதாக இருக்கு வேறு வழியே இல்லாமல் இருக்கு அப்போ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கலில் ஒரு சின்ன சின்ன காய்ச்சல் சளி அப்படின்னா மெடிக்கலில் போய் வாங்குறோம் ஸோ அந்த மாரி விஷயமே இப்போ கொஞ்ச கொஞ்சம் நிறுத்திகிட்டு வருது மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போயி தான் டாக்ட்ருகிட்ட பரிந்துரை வாங்கிட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிறாங்க முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நிறையா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன தலைவலி தான்னு விட்டுடுறாங்க பட் அது தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நோயாக மாறி நிற்கிது ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு மட்டும் சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க இன்னும் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வளர்ந்துட்டு வரனால ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆய்ரும்